நான் ரொம்ப தூரம் பைக்கில் டிராவல் பண்ணப் போறேன்னா ஃபர்ஸ்ட் வந்து பைக்கு ரெண்டு டயரும் நல்லா இருக்கான்னு பார்த்துப்பேன் ரெண்டு டயரும் ஏர் செக் பண்ணி வச்சுப்பேன் வண்டியில் இன்ஜின் ஆயில் கரெட்டாக இருக்கான்னு பார்த்துப்பேன் பைக்கில் ஹெட்லைட்டு லைட்ஸு வெளிச்சம் ஹாரன் எல்லா சரியாக இருக்கான்னு என்றது பார்த்துப்பேன் ஃபர்ஸ்ட் பைக்கில் அதுக்கப்புறம் எனக்கு தேவையானது வந்து கை கிளவுஸ்ஸு கை கை உறைகள் ஹெல்மெட்டு ஷூ போன்ற உபகரணங்கள்லாம் வாங்கிப்பேன் அப்புறம் எனக்கு பயணத்துக்கு தேவையான அளவுக்கு துணிமணிகள் உணவு போதுமான அளவு எடுத்துப்பேன் கூட என் நண்பரையும் கூட்டிக்கிட்டு செல்வோம் ஹீல்ஸ் பகுதிதான் நாங்கள் அதிகமாக போவோம் ரொம்ப ஸ்பீடு லாங் போறப்போ ரொம்ப ஸ்பீடு ஓட்டக்கூடாது வண்டியில் ரொம்ப வெயிட் வச்சிக்க கூடாது எல்லாமே வண்டியில் பைக்கில் கரெண்டில வச்சுக்கணும் நல்ல பைக்கில் தான் போவணும் லாங் போறப்போ வந்து பிரேக்கிங் எஃபிசியன்சி வந்து நல்லா இருக்கணும் ஃப்ரெம் பிரேக் உள்ளது எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடாது டிஸ்க் பிரேக் உள்ளதாக யூஸ் பண்ணனும் ஃப்ரெம் பிரேக் உள்ளது யூஸ் பண்னோம்னா உடனே நிற்காது அதனால் விபத்து அதிகமாக யூஸ் பண்ணுற ஆகறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம் அதனால் எப்போவுமே அதிகம் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணுறவங்க வந்து டிஸ்க் பிரேக் உள்ளே வாகனங்களையே தேர்ந்தெடுக்கலாம் வேறு என்ன சொல்லலாம் டிராவலிங் பண்ணுறதுனால நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸு குறையும் புதிய நபர்களை நிறைய பேரை சந்திக்கலாம் நிறையா தெரிஞ்சிக்கலாம் சுற்றுப்புற சூழ்நிலையை பற்றியும் தெரிஞ்சிக்கலாம் அதனால் டிராவலிங் பண்ணுறத எல்லாரும் லைக் பண்ணுங்கள்